பிரபாகரன் ஆ டெய்லர் பேசுகிறிங்களா எங்கள் ஸ்கூலில் வந்து ஆன்வல் டே ஃபங்க்ஷன் வைச்சிருக்கோம் அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமே டான்ஸ் புரோக்ராமுக்கு அவங்க ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும் ஆ சிக்ஸ் சிக்ஸ்டின் ட்ரெஸ்ஸஸ் கேர்ள்ஸ் ஃப்ராக் இல்லை சிக்ஸ்டின் கேர்ள்ஸ் எல்லோருக்குமே கேர்ள்ஸ் ஸ்டிச் பண்ணணும்

சிக்ஸ்டின் ஃப்ராக்ஸ் தான் மாடலாக ஸ்டிச் பண்ணணும் த்ரீ ஃபோர்த் ஹேண்டு நீ ஃபுல் லென்த் ஃப்ராக்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுப்பிங்களா எவ்வளோ அமௌண்ட் காஸ்ட் எவ்வளோ க்ளாத் க்ளாத் வந்து நீங்கள் ரெயான் க்ளாத் இருக்குதுல்ல அந்தமாதிரி ரெயானில் வெச்சி பேர்ல்ஸ் சென்டர் அங்கே சென்டர் பாட்டம் பேர்ல்ஸ் ரோஸஸ் அந்தமாதிரி வெச்சி ரெட் கலரில் ரெட் கலர் க்ளாத்தில் எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் சிக்ஸ்ட்டின் ம் ஃபேன்ஸியா நாளைக்கு நீங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு வாங்க ப்ரின்ஸி ஸ்கூல் அட்ரஸ் தெரியுமா ஆ ஓகே நான் ஃபோனில் உங்களுக்கு செண்ட் பண்ணிடுறேன் நாளைக்கு அந்த அட்ரஸுக்கு ஸ்கூல் கிட்டே வாங்க நீங்கள் ஸ்கூலில் எல்லா மெஷர்மெண்ட்டும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்துட்டு போய்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டிச் பண்ணி எப்போ கொடுக்கணுன்னா டேட் ஜூலை தேர்ட்டி கொடுத்துருங்க ஓகே அப்போது ஆகஸ்ட் ஃபைவுக்கு கொடுங்க ஆ ஓகே ஆகஸ்ட் ஃபைவ் கொடுங்க நீங்கள் ஓகே நாளைக்கு வாங்க நாளைக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துட்டு போய்விடுங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்களே எல்லாமே எல்லாமே நீங்களே டிசைன் பண்ணி எல்லா க்ளாத்ஸையும் நீங்களே இது பண்ணிக்கலாம் அமௌண்ட் சொல்லவே இல்லை கேட்டால் அப்போதுலருந்து ஓகே ஓகே ஓகே ஆ ஓகே நாளைக்கு அட்வான்ஸ் பே பண்ணிடுறோம் நீங்கள் எப்போ எல்லா ட்ரெஸ்ஸஸ்ஸுமே ஸ்டிச் பண்ணி கொண்டு வர்றீங்களோ ஆ அன்னைக்கு பே பண்ணிடுறோம் ஓகே ஓகே தேங்க்யூ மேம்